பசுமை மற்றும் தூய்மையான சுற்று சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட மனிதனால் நபராலையோ முடியாதது ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அப்படினா அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாேேருமே ஒரே நோக்கத்தோடு இருக்கணும் எல்லாேருக்குமே அந்த கடமை உணர்ச்சின்னு ஒன்று இருக்கணும் மரங்கள் நடுதல் அப்புறம் நிறைய இடங்களில் குப்பைத்தொட்டிகளை வைக்கணும் அப்புறம் கழிப்பிடங்கள் டெம்ப்ரவரியாக கழிப்பிடங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ சுற்றுலா பயணிகள் வராங்க அப்படின்னா அவங்கள்ல நிறையா பேர் அந்த இடத்த சுற்றி பார்ப்பாங்க ஏதாவது பொருட்கள் வாங்குவாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கீழேயே போட்டுருவாங்க இதே நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் குப்பைத்தொட்டிகள் வச்சுருந்திங்கன்னா அவங்க கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வைச்சோம் அப்படின்னா ஒரு சில சுற்றுலாப் பயணிகள் என்ன பண்ணுவாங்கன்னால் அந்த குப்பைத்தொட்டியில் போய்விட்டு வேஸ்ட்டான பொருளை போட்டுருவாங்க குப்பைத்தொட்டிகள் அமைக்கலை அப்படின்னா தேடிப்பாப்பாங்க இல்லைனால் கீழே அப்படியே போட்டுவிட்டு அவங்க போய்விடுவாங்க ஸோ அதனால குறைந்தபட்சம் தேவையான குப்பைத்தொட்டிகளை அமைக்க வேண்டும் தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் கழிப்பிடங்கள் வசதி இருக்க வேண்டும்